கேட்குது சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் என்ன டிசைன் வேணும் சார் உங்களுக்கு ஆ நீங்கள் எந்த டிசைன் கேட்குறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு தருவோம் சார் ம் சரிங்க சார் எவ்வளோ உயரம் வேணும்

சொல்லுங்கள் சார் நீங்கள் இப்போது நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட் சொல்லுவேன் டிஸ்கௌண்ட் கூட பண்ணிக்கலாம் சார்

நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்புறம் ஆ ஆ

ம் இப்போ அதே அதே மாதிரி பண்ணணுன்னால் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் சார் சரிங்க சார் டிஸ்கௌண்ட்ன்னால் அதெலாம் போய் வந்துடும் சார் ஒன்னே கால் லட்சத்துக்கு வந்துடும் சார் மொத்தம் டிஸ்கௌண்ட்டு போய்விட்டு

ஆ சார் சரிங்க சார் பண்ணலாம் சார் சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்க சார் இப்போது இப்போதைக்கி இதுதான் சார் எங்களால் சொல்ல முடியும் ஏனால் பூ பூ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் நீங்கள் சொன்ன டிசைன் நல்லா பக்காவாக பண்ணிடலாம் சார் இதுதாங்க சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு ப இப்போது ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாம் சார் ம் சரிங்க சார் நீங்கள் சொல்லிட்டிங்கள்லை பக்காவாக பண்ணலாம் சார் ஓகே சார்